பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகள் பற்றி நீங்கள் பொய் கூறும் விஷயங்கள் என்ன அது உங்களை எப்படி உணர வைக்கிறது பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகள் என்பது பொய் கூறும் விஷியங்கள் அல்ல அது எப்படி என்ன உணர வைக்கிறது என்றால் நான் வேண்டும் சில காரியங்கள் நிறைவடைகிறது சில காரியங்கள் நிறைவேற மாட்டேங்குது அதனால் அது இரண்டுமே அல்ல பொய்யும் கிடையாது உண்மையும் கிடையாது நடுத்தரமானது